சமூக விழாக்கள்னு வர்றப்போ கிராமத்தில் வந்து ஏழை எளிய மக்கள் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து எல்லா சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வந்து கோயில் திருவிழாவை நடத்துவாங்க கோயில் திருவிழா நடத்துறதுன்னு சொன்னால் கோயிலில் மட்டும் சார்ந்து இல்லாமல் ஊர் பொதுமக்கள் எல்லாத்தையும் இணைச்சி அதில் என்னன்ன ஊர் சுத்தம் பண்ணுறதுலருந்து மக்கள் தூய்மையாக இருக்கிறது வந்து கோயில் குளம் பொது இடங்கள் அது எல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம விருந்து வெச்சு கோயில் விழாவில் மற்ற என்னன்ன விருந்து வைக்கணுமோ சாமிக்கு என்னன்ன செய்யணுமோ அந்த மாதிரி முளைப்பாரி போடுறது பச்சைமாவு எடுக்கிறது கிடாய் வெட்டுறது அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க அது இயற்கை சார்ந்ததாக இருக்க இருக்கணும் அதுபோக மக்கள் எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும் அதை பற்றி தான் எல்லோருமே சமூகத்தில் எல்லோருமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமா பெரியவர் முதல் சிறுவங் வரை எல்லோரும் கலந்துக்குவாங்க